ம் ஹலோ ஆ வணக்கம்மா சொல்லுங்கள் ஆமாம் ரைஸ் ஆ மண்டி தான் ஆ சரிங்க ஆ ஓகே ஆ இருக்குது மேடம் ப்ரௌன் ரைஸும் ஜாஸ்மின் ரைஸும் வேணுங்களா உங்களுக்கு இருக்குது இப்போ இப்போதிக்கு அவைலபிளாக ப்ரௌன் ரைஸ் இருக்குது இங்கே பத்து கிலோ இருக்குது நீங்கள் இருபது கிலோவாகக் கூட எடுத்துக்கலாம் ஜாஸ்மின் ரைஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறீங்களா இன்னும் சரக்கு வரலை ம் நீங்கள் வந்து இப்போ வந் இப்போ அனுப்புனீங்கனால் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து ஆமாம் மேடம் நான் அதுதான் இப்போதிக்கு ஸ்டாக் இல்லை எல்லாம் வாங்கிகிட்டு போய்விட்டாங்க ஆ நீங்கள் உடனே வாங்கிக்கிலாம் ஏன்னால் எங்கள்கிட்ட வந்து ஸ்டாக்கு நிறையாவே நாங்கள் எடுத்து வெச்சுருப்போம் ஏன்னால் அந்த ரைஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கலனு எங்கள்கிட்ட தான் வந்து எல்லா கஸ்டமரெலாம் கேட்டுகிட்டிருக்காங்க அதனால நாங்கள் உடனுக்கொடனே வந்து எடுத்து வெச்சுருக்கோம் நாங்கள் எப்போ மேடம் ஃபங்ஷன் இருக்குது உங்களுக்கு ஓகே மேடம் நீங்கள் ஈவினிங்கே செவன் ஓ கிளாக் இல்லைனா மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து க கடை ஓப்பன் பண்ணதுமே வந்து எடுத்துக்கங்க மேடம் ப்ரௌன் ரைஸ் வந்து இருபது கிலோ ப மூட்டை வந்து ஆயிரத்து நானூறுரூவா வருதுங்கம்மா ம் நீங்கள் வந்து ஜாஸ்மின் ரைஸ் வந்து ஆயிரத்து ஏழ்நூறு வரும் ஆ சரிங்க மேடம் வந்து எடுத்துக்கங்க இல்லை இல்லை ஆமாம் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆர்ட்ரு ஃபோனில் பண்ணிவிட்டிங்க அப்படின்னால் வந்து நாங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் டெலிவரியெலாம் அதெலாம் வைக்கல மேடம் ஆமாம் மேடம் இதுக்கு அனுப்பி விடுங்க நீங்கள் இப்போ பாதி பேமெண்ட்டு மட்டும் பண்ணுங்க நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பாதி பேமெண்ட் பண்ணி விடுங்கம்மா ம் ஆ சரிங்க மேடம் நன்றி மேடம்